நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்க சொல்லுவாங்கள் அப்போ வந்து நான் தப்பு தப்பாக தான் வாசிப்பேன் அப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு திருத்தி வாசிக்க சொல்லிக்கொடுப்பாங்க எனக்கு வந்து தமிழ் ரொம்ப வராது அப்படின்ட்டுனு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும்னு ஸ்கூல்ல சொல்லி விட்டாங்கன்னு இந்த மாதிரி இதை எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுவாங்கள் நான் வந்து இன்னும் என் குழந்தைக்கு வந்து இப்போதான் ரெண்டு வயசு ஆகுது அவனும் பேச ஆரம்பிச்சப்புறம் அவனுக்கும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணுன்னு நானும் நினச்சிருப்பேன் நினச்சிருக்கேன் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதனால நம்ம வந்து தமிழ் வந்து ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு வரும் ஃப்ளூயண்டாக தமிழ் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வாசிக்க முடியும் அதனால அது ஒரு நல்ல ஒரு யோசனைதான் நான் வந்து குலந்தைங்கள ஊக்குவிக்க தான் செய்வேன் வாசிக்கணும்னு எங்கள் வீட்டில ஒரு கல்யாணம் கார்டு வந்தாலும் என்னதான் வாசிக்க சொல்லுவாங்கள் சின்னப்பிள்ளையாக இருக்கும்போது வீட்டுக்கு ஏதாவது சமையல் சாதனம் வாங்கணும்னாலும் எங்கள் அம்மா வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு நீ வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்கள் எங்கிட்ட எழுத சொல்லுவாங்கள் நீ ஒவ்வொன்றா எழுது அப்படின்னு ஒவ்வொரு பெரு பொருளாக சொல்லுவாங்கள் உதாரணத்துக்கு மஞ்சப்பொடி வத்தப்பொடி காஞ்ச வத்தல் அப்படின்னுவாங்க நான் வந்து ஒவ்வொன்றையும் எழுதுவேன் அப்போ வந்து நமக்கு தமிழ் வந்து எழுதுகிறதுக்கும் அவங்க சொல்கிறது சரியா புரிகிறதும் கிடைக்கும் அப்படின்ட்டுனு சின்ன வயஸில் வந்து இதை மாதிரிதான் எங்கள் வீட்டில ட்ரெய்னிங் கொடுப்பாங்க தமிழ் மொழிய வளர்க்கணும் செய்தித்தாள்லாம் படிக்கணும் அப்படின்னுவாங்க இப்போது உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோனு ஃபோன்ல எல்லாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்திருச்சா நான் ஏன் குழந்தைக்கு வந்து நாங்க எங்க வீட்ல வாங்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என் குழந்த வந்து ரொம்ப சின்ன பையன்னால நான் வந்து இன்னும் அவனை வந்து அதுக்கு ரெடி பண்ணலை அவன் வளர்ந்ததும் அவனை நான் இதை மாதிரி பேசுகிறதுக்கு வந்து ட்ரெய்ன் பண்ணுவேன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கும் நான் வந்து சொன்னது அவன் தமிழ்ல எழுதுறதுக்கும் அவனை வந்து ட்ரெய்னிங் கொடுக்கணும் அப்படி பண்ணுறது வந்து நல்ல ஒரு தமிழ் வந்து பேசுகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதுதான் என்னோடய ஐடியா பேச குலந்தைகளுக்கு சொல்லிக்கொடுக்குறது எங்கள் வீட்டில இதைதான் ஃபாலோ பண்ணாங்கள் ஸ்கூல்லையும் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும் காலையில் வந்து அதை படிக்கணும் அப்போது வந்து ஈஸியாக தமிழ்வாசிக்க வரும் அப்படின்னுவாங்க இது ஒரு நல்ல யோசனைதான் நான் வந்து குழந்தைங்கள ஊக்குவிக்கதான் செய்வேன் அவங்களுக்கு நம்ம படித்து முதோ காண்பிச்சிட்டு ரெண்டாவது படின்னு சொல்லிக்கொடுக்குறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த பிள்ளைங்களே தான் படிக்க சொல்லணும் அப்போதான் அவங்களுக்கு தமிழ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும்